ஹலோ வணக்கம் சொல்லுங்கள் யார் ஆமாம் தையல்க்காரவங்க தான் அப்படியா எந்த எந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் அப்படியாம்மா உங்கள் பையனோடய யூனிஃபார்ம் நம்பர் சொல்லுங்கம்மா கார்ட் நம்பரு ஐம்பத்தி ஒன்றா இருங்கள் நான் கொஞ்சம் செக் பண்ணிட்டு சொ பார்த்து சொல்லுறங்க ரெடி ஆயிடுச்சா என்னன்னு அம்மா உங்கள் பையனோடய யூனிஃபார்ம் இன்னும் ரெடி ஆகல ஒரு ரெண்டு நாள் இல்லை நிறையா யூனிஃபார்ம் வந்ததில் எனக்கு வந்து நான் தச்சிக்கிட்டே தான்மா இருக்கேன் எனக்கு ரெஸ்ட்டே இல்லை ரெண்டு டெய்லர் வேற லீவு தச்சிக்கிட்டே தான் இருக்கேன் கண்டிப்பாக ரெண்டு நாளையில கொடுத்துர்றேன்ம்மா இல் இல்லை இல்லை நான் எப்படியும் பள்ளிக்கூடம் திறக்குறதுக்குள்ள கண்டிப்பாக கொடுத்துர்றேன்ம்மா நீங்கள் கவலை பட வேண்டாம் நான் உங்களுக்கு கரெக்டாக தைச்சி கண்டிப்பாக கொடுத்துர்றேன் லேட் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக ரெண்டு நாளையில கொடுத்துர்றேன் திங்ககிலம தானே சனிக்கிலமயே கொடுத்துர்றேன்ன்மா நான் இல்லை நான் எல்லாத்தையுமே தைச்சி கொடுத்துர்றேன்ம்மா ஆனால் இப்போதிக்கி கொடுக்க முடியாதும்மா அது கொஞ்சம் லேட் ஆகும் யூனிஃபார்ம் இப்பதைக்கி கொடுத்துர்றேன் ட்ரவுசர் வந்து ஸ்கூல் ந ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் இன்னும் இருக்குதும்மா தைக்க வேண்டியது அதெல்லாம் முடிச்சிட்டு தான் தைக்க முடியும் பரவாயில்லயா ம் ம் சரிங்கம்மா நான் தைச்சி கொடுத்துர்றேன் ஆனால் வந்து உங்களுக்கு எப்போ இது தேவைப்படும் அன்றைக்கே தேவைப்படும்மா இல்லை கொடுங்க நான் திங்கக்கிலம இல்லைன்னா செவ்வாக்கிலமைக்குள்ள கொடுத்துர்றேன் பரவாயில்லயா ஏங்க திங்கக்கிலம தானே ஸ்கூல் திறக்குறாங்க திங்கக்கிலம தானே ஸ்கூல் திறக்குறாங்க அதுக்கப்புறம் தானே தெரியும் நான் செவ்வாக்கிலம கொடுத்துர்றேன்ம்மா ம் அளவெல்லாம் அதே அளவு தானேம்மா அது தாம்மா சனிக்கிலம வந்து நீங்கள் நான் தைச்சி கொடுத்துர்றேன் நீங்கள் ஏற்கனவே கொடுத்தத இப்போ ட்ரவுசர் தைக்கணும்னு சொல்லுறது வந்து நான் செவ்வாக்கிலமைல தரேன்மா அதே அளவா இல்லை வேறு அளவாம்மா டவுசரு சரிங்கம்மா சரிங்கம்மா கண்டிப்பாக நான் செஞ்சு தரேன்ம்மா மன்னிச்சிடுங்க ரெண்டு நாளில் கண்டிப்பாக சனிக்கிலம கண்டிப்பாக உங்கள் யூனிஃபார்ம் கொடுத்துர்றேன் வந்து வாங்கிக்கோங்கம்மா நீங்கள் நீங்கள் நீங்கள் சனிக்கிலம தொலைபேசி நீங்கள் கால் பண்ணவே வேண்டாம் என்ன கூப்பிடவே வேணாம் மூணு மணிக்கு வந்து வாங்கிக்கோங்க நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்ம்மா மூணு மணிக்கு வந்து வாங்கிக்கோங்க மறக்காமல் நீங்கள் கார்டை எடுத்துகிட்டு வந்திருங்கம்மா அப்போ தான் நம்பர் தெரியும் எனக்கு

மறக்காமா மறக்க மாட்டேன்ம்மா கண்டிப்பாக தந்துடுறேன் ம் நன்றி